ராமகிருஷ்ணா ஹோட்டலுங்களா எனக்கு ஒரு மூணு சாப்பாடு வேணும் பார்செல் பண்ணிக்குங்க ஏங்க நான் ரெகுலராக வாங்குகிறேன்ல ஏதாச்சும் ஆஃபர் ஏதாச்சும் இருக்குதுங்களா இல்லை எல்லா ஹோட்டலையும் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க அதான் கேள்விப்பட்டேன் உங்கூட்லேயும் உங்கள் ஹோட்டலையும் ஆஃபர் இருக்குதான்னு கேட்டேன் சரி சரி சரி நான் பில் அனுப்பிடுறேன் நல்லா இருக்குமா எப்போதும் வாங்குறதில்லயா அதான் கேட்டேன் கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க அதனால் உங்களுக்கு ஆர்ட்ரு பண்ணேன் சரிங்ண்ணா பில்லு அமௌண்ட் அனுப்பிடுறேங்க சரி வச்சிடட்டுங்களா தேங்க்யூங்க